தமிழ்மொழி பேசுறவங்க எங்கேயாவது வேலைக்கு போகணுன்னா அங்கே வந்து இங்கிலீஷ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க தமிழ் பேசுறவங்க வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது பட் தமிழ் லேங்வேஜி ஃபுல்லாக தமிழ் படிச்சவங்க எதாது லிட்ரேச்சரும் தமிழ்ல பண்ணவங்க வந்து ஏதாவது கம்பெனி இன்ட்ரியூவ் போகணுன்னா கூட அங்கே வந்து தமிழ வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அங்கே வந்து இங்கிலீஷ் தான் பேசணும் அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆனால் எங்கே வேணாலும் தமிழ் பேசிகிட்டு நம்ம இருந்துக்கலாம் தமிழ்நாடு விட்டும் எங்கேயாவது வேற எதாவது கர்நாடகா போகிறாங்களா வேற ஏதாவது ஸ்டேட் போனால் கூட அங்கே தமிழ் பேசினா வந்து யாரும் வந்து புரிஞ்சுக்க முடியாது இப்போ ஏதாவது நெட்டு யூஸ் பண்றோம்னா அதுக்கும் வந்து பேஸிக்காக வந்து இங்லீஷ் தான் வேணும் தமிழ் மட்டும் பேசணும்னா எதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது